என்னோடய சொந்த ஊரில் வந்து நிலம் வந்து அதிகமாகருக்கும் அதுதான் வயல் அதிகமாகருக்கும் வயலில் வந்து தொட்டி இருக்கும் அங்கே போய் குளிப்போம் அங்கேயே சமைக்கிறது அங்கேயே விளையாடுகிறது இயற்கையை வந்து ரசிக்கிறது நுங்கு சாப்பிடுறது இளநி குடிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது கண்ணாமூச்சி ஆடுவது ஓடி பிடிச்சி விளையாடுவது அதே மாதிரி திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் போது சாமி ஊர்வலம் வரும் திருவிழாவில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்